எனக்கு பார்த்தீங்கனா பறவைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் வீட்டில் இருக்கிறவுங்க எல்லார் கிட்டேயும் சொல்லி அவங்கள வற்புறுத்தி வந்து பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கலுக்கு கூட்டிகிட்டுப் போனேன் அங்கே பார்த்தீங்கனா நிறையா பறவைகள் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தது அதில் பார்த்தீங்கனா ஒரு சில பறவைகள் வந்து விளையாடிகிட்டு இருந்துச்சு அதை பார்த்தா எங்களுக்குமே கொஞ்சம் வேடிக்கையாகதான் இருந்தது அந்த இன்சிடன்ட் என்னென்னா ஒரு ரெண்டு குருவிகள் இருந்துச்சு அந்த ரெண்டு குருவியும் வந்து ஃபஸ்டு என்ன பண்ணுச்சுங்கள் ஒரு குருவி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு குருவிக்கு ஊட்டி விட்டுச்சு அதே மாதிரி இன்னொரு குருவி பார்த்தீங்கனா அதனுடைய ஜோடி குருவிக்கு வந்து ஊட்டி விட்டுச்சு அதை பார்க்குறப்பயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சந்தோஷமா இருந்தது எல்லாேருக்குமே சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கனா இன்னொரு சைடு பார்த்தீங்கனா ரெண்டு புறாக்கள் என்ன பண்ணுச்சுங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கனா கம்முனு உட்கார்ந்திட்டிருந்துச்சு அப்புறம் ஏதோ சண்டை போட்டுச்சு போட்டிருச்சுங்க போலிருக்கு திடீரெனு பார்த்தீங்கனா ஒரு குருவி வந்து ஒரு மரத்துல போய்விட்டு தனியாக உட்கார்ந்திருந்தது அதை சமாதானம் படுத்துகிறதுக்கு இந்த குருவியும் பக்கத்தில் போய் உட்கார்ந்துகினு என்னமோ பண்ணிகிட்ருந்துச்சு அதை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது ஆக மொத்தம் பார்த்தீங்கனா பறவைகளுனாலே நமக்கு வேடிக்கையாகவும் சந்தோஷமாகதான் இருக்கும்